ஹலோ ஆ யாரும்மா சரிம்மா ஓகே சரிம்மா அப்படியா உங்கள் ஏஜ் என்னம்மா ஓகேம்மா எவ்வளோ நாளாக இருக்குது ஏன்னா உங்கள் வெயிட் ஹயிட்டெல்லாம் தெரியணும் நீங்கள் வந்து இந்த பாருங்கள் நேராக வந்தீங்கனா தாம்மா பார்க்க முடியும் ஆமாம்மா சரிம்மா அப்படியாம்மா யூரின் கரெக்ட்டாக போகுதாம்மா அப்படினா வந்து உங்களுக்கு ஒரு டெஸ்ட் எடுக்கணும்மா நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வாங்க ஒரு ஒரு ஒரு மணி நேரம் ஆகும் அந்த டெஸ்ட் எடுத்து கொடுங்க தைராய்டு ப்ராப்ளம் இருக்காம்மா உங்களுக்கு தைராய்டு ப்ராப்ளம் இருந்தாலும் இந்த மாதிரி ஆகும் அதுக்கு டேப்லட் போடுறீங்களா எப்படி ஆஃப்பா சின்னதாகவா என்ன நம்பர்ஸ் சரிங்கம்மா நெக்ஸ்ட் டைம் வரும் போது இந்த தைராய்டு டேப்லட்டையும் எடுத்துகிட்டு வாங்க உங்கள் ஹெல்த் கண்டிஷன் எப்படின்னு பார்த்துட்டு ம் ஒரு டெஸ்ட் எடுத்து பார்த்தா தான் ஏன்னா யூரின் ப்ராப்ளம் இல்லைனா சால்ட் பிரெச்சனை என்னனு பார்க்கணும்மா ஒரு ஃபோன் பண்ணிகிட்டு வாங்க அப்பாயின்மென்ட் கிடைக்கும் வந்தீங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக பார்த்துட்டு தான்ம்மா போகணும் ஏன்னா நான் கொஞ்சம் பிஸியாக இருப்பேன் நீங்கள் இருந்து பொறுமையாக பார்த்துட்டு போகிறதா இருந்தால் வாங்க ஆல்ரெடி டெஸ்ட் ஆ சொல்லுங்கம்மா சரிங்கம்மா வாங்கம்மா அன்றைக்கே டெஸ்ட் எடுத்துடலாம் டெஸ்ட் இங்கே லேப்பிலே நம்ம ஹாஸ்பிடல்லேயே இருக்குது ஒரு ஒன் ஹவரில் கொடுத்துருவாங்க இருந்து வெயிட் பண்ணி என்கிட்ட அந்த ரிப்போர்ட்டையும் காமிச்சால் தான்ம்மா உங்கள் கண்டிஷன் என்னனு என்னால் சொல்ல முடியும் என்ன சொல்கிறீங்க சரிங்கம்மா சரிங்கம்மா வாங்கம்மா தேங்க்யூம்மா